ஆ ஆமாம் நான் வந்து டூவீலர் பாக்குறதுக்காக வந்திருக்கேன் என்னென்ன கம்பெனி இருக்குது மேடம் ஆ ஆக்டிவா இருக்கா உங்கள்ட்ட சரி நான் ஆக்டிவா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை கொஞ்சம் காம்மிக்க முடியுமா ம் சரி சரி சரி இது வந்து ஆக்டிவா என்ன என்ன கலர்ஸ் இருக்குது ப்ளாக் அண்ட் ப்ளூ மட்டும் இருக்கா

ஓகே ஓகே ஓகே சரி சரி எனக்கு ப்ளூ தான் வேணும் இது எத்தனை எவ்வளோ ரேட்டு மேடம் இந்த ஆக்டிவா ஒன்றரை லட்சரூபா வரும் சரி சரி ஓகே எல்லா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்றரை லட்சம் அப்படி தானே மேம் ஓ ஓகே ஓகே ஓகே சரி சரி சரி சரி ஓகே இது நல்லா இருக்குமா மேடம் லேடிஸுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்குமா ஆ சரி சரி சரி ஓகே ஓகே இதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவும் தேவைன்னா நாங்கள் நீங்கள் மாட்டி கொடுத்துருவீங்களா மேடம் நீங்களே பண்ணி கொடுத்துருங்க ஏன்னா அதுக்காக நான் தனியாக போய் பார்க்கணும் நீங்களே வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்ஸு ஆன் ரோடு எல்லாம் பார்த்து கொடுத்துருங்க நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி தர்றீங்களா நான் ஒரு ஃபர்ஸ்ட் இது ட்ரைவ் போய்ட்டு டெஸ்ட்டு ட்ரைவ் பண்ணிட்டு பிடிச்சிதுன்னா நான் ஓகே பண்ணிடுறேன் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ம்